வீட்டுப் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் சின்னதாக இருக்குது ஏதா எமெர்ஜென்சின்னால் அங்கே போய் பார்த்துக்கலாம் இங்கே வந்து ரொம்ப தூரம் முன்னாலுமு எவ்வளோ ரொம்ப தூரம் போகணும் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போது பக்கத்திலையே இருக்குது வேணுன்கிறப்ப எமெர்ஜென்சின்னால் வந்து ஊசி இதெல்லாம் நர்ஸ்ஸு வந்து போட்டு போவாங்க ரொம்ப கொஞ்ச யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏதாது முடியிலை அப்படின்னா அவங்களே வந்து பார்ப்பாங்க எதனா சுகாதாரம் நல்லா நிறையா இருக்குது